நாங்கள் இன்னமும் விவசாயம் பண்ணுறதுக்கு பாரம்பரிய முறைய தான் பயன்படுத்திட்டுருக்கோம் எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா நெல் நடவுக்கு நவீன காலத்தில் நிறைய மிஷின்ஸ் வந்தாலும் இன்னமும் நாங்கள் பழைய முறைய தான் பயன் படுத்துறோம் முதல்ல நெல்லை நாற்று விட்டு அந்த நாற்றை எடுத்து அதுக்கப்றந்தான் நாங்கள் பயிரிடுறோம் இது நாங்கள் பரம்பரை பரம்பரையாக பின்பற்றிகிட்டு வர ஒரு விவசாய முறை